நாங்கள் கோயிலுக்கு போகிறதுலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயதிலேருந்து கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க எங்கள் அப்பா அம்மா கோயிலுக்கு போகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் இந்தமாதிரி செஞ்சிக்கோட்டை வேலூர்கோட்டை பொற்கோவிலூர் மதுரை மீனாட்சியம்மன் இந்தமாதிரி கோயிலுங்களாம் லீவு டைம் மட்டும் தான் போய் பா போய் பார்ப்போம் மற்ற டைமில் அந்த கோயிலுக்கெல்லாம் போக மாட்டோம் லீவு டைமுங்களில் இதுமாதிரி டூரிஸ்ட்டு மாதிரி நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து எல்லாம் கோயிலுக்கு கிளம்பி போவோம் ஒரு நாங்கள் ஒரு வீக்கெண்ட் வீக்கெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த வீக்கெண்ட் இந்த கோயிலுக்குப் போகணும் இந்த வீக்கெண்ட் இந்த கோயிலுக்குப் போகணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் வாரா வாரம் வீக்கெண்ட் வீக்கெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இதுமாதிரி லீவ் விடுகிற டைமில் சம்மர் டைமில் இந்தமாதிரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் இப்போ செஞ்சிக்கோட்டை எல்லாம் போயிருக்கோம் அங்கெலாம் சூப்பராக இருக்கும் அந்த மன்னர்கள் வாழ்ந்த ஆட்சியாக இருந்தது அந்த பாலம் இதுங்களாம் செம்மையா இருக்கும் அந்த பாலத்துக்கு கீழே இருந்து பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்கும் செம்மையா இருக்கும் அந்த பாலத்துக்கிட்டெலாம் அங்கெலாம் போய் பார்த்துருக்குறோம் மதுரை மீனாட்சியம்மன் அதுவும் நல்லாயிருக்கும் இதுங்களாம் மன்னர்கள் வாழ்ந்த இடத்த தான் அவங்க விட்டுவிட்டு போனதால் இப்போது வந்து கோயிலாக கட்டி அது ஒரு நினைவுச் சின்னம் மாதிரி வைச்சிருக்காங்க இதுங்களாம் நினைவுச் சின்னம் தான் நல்லாயிருக்கும் பொற்கோயில் வேலூர்கோட்டை இதுங்களாவே நல்லாயிருக்கும் எல்லாமும் இந்த மன்னர்கள் வாழ்ந்ததை விட்டுவிட்டு போன இடத்துங்கள தான் இப்போ கோயிலாக்கி அது ஒரு நினைவுச் சின்னமாக ஆக்கி அங்கே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி ஆக்கி வைச்சிருக்காங்க அதை தான் நினைவுச் சின்னம்ன்றது சொல்கிறோம்